அரசுப்பேருந்து அரசுப்பேருந்தில் போகுறப்போ அவுட் பஸ்ஸில் போறப்போ ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே வந்து இப்போ ஃப்ரீ கேர்ள்ஸுக்குலாம் வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப சேட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கு எல்லாருமே இப்போ எப்படின்னா அந்த ஒரு கேர்ள்ஸ்ஸுக்குலாம் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாங்க பட் ஆனால் அதே ட்ரைவர்லாம் என்ன பண்ணுறாங்கனா கேர்ள்ஸ் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் மூவ் பண்ணி விடுவாங்க அதெல்லாம் பாக்குறப்போ அதெல்லாம் பாக்குறப்போ எதுக்கு காசு கூட வாங்கிக்கோங்க அப்படின்றாமாரி தாட்லாம் வரும் பட் அதுக்கப்புறம் விளையெல்லாம் மலிவானதாக அப்படின்னு சொல்லி பார்த்தனா பாதுகாப்பாக மற்றும் மலிவானதுன்னா அதெல்லாம் கரெக்டாக அதெல்லாம் மலிவானதாக இருக்கும் இவற்றில் எது மேம்படுத்த வேண்டுமென்றால் பஸ்ஸில் வந்து ரொம்ப அந்த அந்த போக் அந்த எப்படி சொல்லுறது அந்த ஜன்னல் சீட்டுலாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் இன்னொன்று ரொம்ப தூசி படிஞ்சதாக இருக்கும் பஸ்ஸு ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் இதெல்லாம் மேம்படுத்த வேண்டும் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ அந்த ஃப்ரீ காசு அதாவது உமன்ஸ்ஸுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதனால் எல்லாருமே ஒரு இடத்துக்கு போயிவிட்டு வரதுன்னா போயிவிட்டு வர முடியுது ஆனால் அந்த அரசு பேருந்து வந்து கரெக்டான டைமுக்கு வரதில்லை ரொம்ப தாமதமாக ஆகுது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சேட்டிஸ்ஃபிகேஷனாகவே இல்லை அதுக்கு என்ன தோணுதுன்னா இந்த இந்த இலவசப்பேருந்தே வேண்டாம் அதாவது காசு கொடுத்துட்டு கூட பஸ்ஸில் போகலாம் அப்படின்றமாரிலான் தோணுது இதான் வந்து எனக்கு இருக்கு இதான் என்னோடைய விருப்பம்